காய்கறிக் கடைங்களா சார் சார் எனக்குக் காய்கறி வேணும் சார் தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ உருளக்கிழங்கு ஒரு கிலோ ஆ வேணும் சார் காய்கறி வெலைய மட்டும் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக் கொடுங்க சார் சரிங்க சார் டெலிவரி பண்ணுங்கள் சார் சரிங்க சார் ஃபோன் மூலிமா அனுப்புறேன் சார் தேங்க் யூ சார்